ஹலோ மொபைல் ஷாப் ஓனரா சார் இது மொபைல் ஒன்று வாங்கணும் விவோ மாடலில்

கர்வ் டிஸ்ப்ளே சீக்கிரம் ஒடஞ்சிருன்னு சொல்றாங்க அது தான் பார்க்குறேன் சரி ரேமு மினி மினி காஸ்ட்டில் பார்க்குறேன் அதிலியே ஆனால் ரேமு எல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக லோ காஸ்ட் ஹை பெஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்

ஓகே ஓகே ஆ இஎம்ஐ போட்டுக்கலாமா ரைட்டு

ஓகே ஓகே எப்படி எடிட் ப்ளான் இருக்குன்னால் நல்லா இருக்குமா எடிட்டு கேமிங்க்கு சரி சார் நானும் அந்த அட்வான்ஸு செண்ட் பண்ணிட்டு கால் பண்ணுறேன் கண்டிப்பாக மொபைல் எடுக்கிறேன் ஆ சரி சார் சரி சரி சரி சரி சரி சார் சரி சார் ஆ